ஹலோ அண்ணா கேப் ட்ரைவரா அண்ணா இப்போ அன்னூரில் இருந்து பேசுறேங்கணா சுரேஷ் அண்ணா என் ஃபிரண்டு இங்கே ஊட்டியில் இருக்காங்கண்ணா ஊட்டியில் இருந்து இப்போது நைட்டு கிளம்புகிறாங்க இன்றைக்கி நைட்டு எவ்வளோண்ணா ஆகும் சார்ஜ் ஓகேண்ணா அண்ணா கிலோமீட்டருக்கு இவ்வளவா இல்லை மொத்தமாக ஃபுல் டெலிவ பிக்கப் அன் டெலிவரிக்கும் ட்ராப்புக்கும்கேற்ற மாதிரி கேட்குறீங்களே ஓகேண்ணா ஓகேண்ணா என் ஃபிரண்டு மொத்தம் நாலு பேர் வர்றாங்கணா பிக்கப் பண்ணிட்டு நைட்டு இங்கே அன்னூரில் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே உள்ளேண்ணா ஒரு ஏழு கிலோமீட்டரு தள்ளுனீங்கன்னால் இங்கே மூக்குனூர்னு ஒரு கிராமண்ணா அங்கே ட்ராப் பண்ணணுண்ணா எவ்வளோண்ணா சார்ஜஸ் ஆகுது

அப்படிங்களா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா சரிங்கண்ணா தேங்க்யூண்ணா அண்ணா நான் அட்ரஸ்சு அனுப்பி வச்சிடுறேண்ணா உங்களுக்கு மொபைல் நம்பர் எல்லாமே பண்ணிவிட்றேங்க நீங்கள் அவங்கக்கிட்ட கான கா கால் பண்ணிக் கேட்டுக்கங்க நீங்கள் அவங்க கான்ப கால் பண்ணீங்கனால் உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ்சும் சொல்லிவிடுவாங்க நீங்கள் அவங்கள பிக்கப் பண்ணிக்கலாம் ஓகேண்ணா நான் நம்பர் இப்போது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்றேண்ணா ஓகே தேங்க் யூ